சுகாதார துறையில் பார்த்திங்கன்னா சுகாதாரம்ங்கிறது இந்த தூய்மை பணினு சொல்கிறது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு அதெலான் இப்போ எதாவது ஒரு கோவில் ஃபங்ஷன் அந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா டெயிலியும் குப்பை குப்பை எடுக்க வராங்க அதே வந்து பார்த்திங்கன்னா சரியா வர மாட்டாங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவாங்க இல்லை வீக்லி ஒன்ஸ் வருவாங்க அந்த டஸ்ட்டை நம்ம டஸ்பினில் இருக்கிற குப்பையை நம்ம எங்கடா போடுறதுனு நம்ம யோசிப்போம் அந்த மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எதாவது கோவில் ஃபங்ஷன்னா மட்டும் தான் இந்த இந்த வெள்ளை வெள்ளையா அந்த இது ப்ளீச்சிங் பவுட்ரு மாரி ஓலப்பொட்டியில் வச்சி அந்த ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு இப்படி இப்படி தட்டிட்டு போவாங்கா வழி வழி நெடுக அதே மாதிரி எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி வந்தாங்கன்னா அதை செய்வாங்க அந்த ஓரம் இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணுவாங்க டிச்சி எல்லாம் பார்த்திங்கன்னா சரியாகவே தூறு வார்றதுல சாக்கடையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தண்ணி வழிஞ்சி கிடக்கும் அப்படியே தேங்கி கிடக்கும் அப்புறம் ஒவ்வொரு இடத்துல வெளியே போகும் கேட்டால் நாங்கள் டெயிலியும் பண்ணிட்டு இருப்போம்பாங்க ஆனால் அது வந்து மெத்தனமாக இருக்கிறது அவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் எல்லாம் தர்றாங்க அந்த ஒர்க்கு முடித்தா இது இவங்க அவங்களுக்கு இருக்கும் பெனிஃபிட்ஸ் இருக்கும் ஆனால் அவங்க வந்து யாரும் எதுவும் செய்கிறதே இல்லை ஆனால் செய்கிற மாதிரி வேலை செய்கிற மாதிரி செய்வாங்க பார்த்திங்கன்னா ஓப்பி அடிச்சிட்டு வேலை செய்யாமல் அப்படியே வேலை செய்கிற மாதிரி ஆக்ட்டிங் பார்த்துட்டு போய்டுவாங்க அப்புறம் அதுவும் இல்லாமல் இந்த ஒர்க்கு முடித்தா இந்த இவ்வளோ அமௌண்ட்டு அவங்க இன்னும் இருக்கும் ஒர்க்கை முடிக்காமேயே பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட்டை இது பண்ணுவாங்க அதனால் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தான் அடித்தட்டு அடி கீழ்மட்டத்தில் இருக்கற மக்கள் தான் இப்போ பார்த்திங்கன்னா அதில் அதனால் நமக்கு இதாக ஆகிறாங்க அதே மாதிரி குடிசை வாசி அந்த இப்போ ஒரு அளவு நல்லா இருக்கிற இடத்துல இருந்தால் ஓகே குடிசை வாசி மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்ததுனா அவங்க எப்படி அவங்க குடும்பத்தை நடத்துறது அந்த ஸ்மெல் வந்துகிட்டே இருந்ததுனா அதெலாம் கஷ்டம் இல்லையா அதனால அந்த ஏரியாவுக்கு போகிறப்ப நான் அதான் யோசிப்பேன் இந்த மாதிரி அவங்க ஒர்க்குகாக பண்ணுறாங்க செலவு பண்ணுறாங்க ஆனால் அது வந்து சரியா ரீச் ஆகா மாட்டிங்கிது ரீச் ஆகாமல் அதை செஞ்ச மாதிரி காமித்து பணம் இது பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறதுனால நமக்கு அடிதட்டு மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கிறாங்க அதே மாதிரி எங்க ஏரியாவுலையும் அந்த மாதிரி இருந்துருக்கு அதனால நாங்களும் அந்த எரியங்காரங்கலான் பாதிக்கபட்டுருக்கோம் அதனால் சுகாதார துறை அதிகாரிகள் தான் பார்த்து நம்ம அந்த மாதிரி இல்லாமல் பார்த்து இது பண்ணிக்கணும் ஊழல் நடக்காமல் இரு இந்த இந்த பீரியட்டில் இல்லை இருந்தாலும் அதை குறச்சிறதுக்கு இது பண்ணலாம்